இப்போ எங்கள் மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்மொழி தான் முக்கியமானது இங்கே வந்து கல்வி முறையில் தமிழ்மொழி என்னென்ன பங்கு ஆற்றுதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு மாதிரி ஆங்கிலம் இந்த சிபிஎஸ்சி அப்படி தான் போயினு இருந்தாங்க தமிழ் மொழி ஒரு வந்து ஒரு இதுவா இல்லாமல் தான் இருந்தது இப்போ வந்து அரசு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி வந்து எல்லோரும் வந்து மாணவர்கள பயி ரொம்ப படிக்கணும் சொல்கிறத்துக்காக சில சலுகைல்லாம் பண்ணி இருக்காங்க உதராணத்துக்கு சொல்லப்போ பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் கல்வி தமிழ்மொழி கல்வியில் படிச்சா ஒரு அரசாங்க வேலை ஒரு முன்னுரிமை இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு சலுகை சில இதில் அரசாங்க வேலையில் தமிழுக்கு தான் ஃபஸ்ட் இங்கே முன்னுரிமை அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள் ரொம்ப ஆகா இப்போ தமிழ்மொழியில் வந்து படிச்சா வேலை கிடைக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க சில மாணவ சேர்க்க ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாரி இப்போ பொறி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸில் அதேமாரி தமிழ்மொழி இப்போ வந்துடுச்சு அதிகமாக முன்னெல்லாம் அந்த அஞ்சு வருடத்துக்கு முன்னாடின்னா அப்படில்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறின்னு வருது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல விதமாகதான் இருக்குது ரொம்ப முக்கியமானது தமிழ்மொழி தான் இப்போ இந்தமாரி சலுகைகள் கொண்டு வந்தன்னால் மாணவர் வந்து விருப்பப்பட்டு தமிழ்மொழியில் படிச்சா கொஞ்ச நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ படிக்கிறத்துனால இந்த தமிழ்மொழி நல்ல பங்கு ஆற்றுதுனு நான்